காலப்போக்கில் விவசாயம் எப்படி மாரிருச்சு அப்படின்னா இப்போ யாருமே அவ்வளோக்கா விவசாயமே பண்ணுறதில்ல மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் இந்த விவசாயிங்களை வந்து தண்ணி இல்லை தண்ணி பஞ்சம் அப்படின் சொல்லிவிட்டு அதை வந்து பிளாட் போட்டு விற்க ஆரமிச்சிறாங்க விவசாயம்ன்னு பார்த்தாவே எங்கேயாது ஒரு ஊரில் இப்போ தஞ்சாவூர் இந்தமாதிரி நெற்களஞ்சியமான ஊரில் மட்டும் தான் விவசாயங்கிறது கொஞ்சம் நடந்துகிட்டு வருது இப்போ அங்கேவே மழ தண்ணி இல்லை அப்படின்னா அந்த விவசாய நிலத்தை ஆக்கிரமிச்சு அவங்க பிளாட் போட்டு வீடு வீடாக கட்டிட்டு இருக்காங்க அதனால் கடைசி நேரத்தில் சாப்பாடுக்கு என்ன போனாலும் யாரும் யோசிக்கறது இல்லை விவசாயம் வந்து இப்போ என்னன்னா விவசாயி அப்படின்னாவே கேவலமாக நினைக்கிற மாதிரி வந்து ட்ரீட் பண்ணிவிட்டு ஐடில வேலை செஞ்சால் தான் பெரிய மதிப்பு விவசாயியாக இருந்தால் மதிப்பு இல்லை அப்படியிங்குற மாதிரிலாம் நினச்சுட்டு இருக்காங்க பாரம்பரிய விவசாயம் எப்படின்னா வீட்டுக்கு ஒரு விவசாயி இருந்தாங்க அது எல்லா வீட்லையும் பாரம்பரிய விவசாயின்றவங்க சாப்பாடு வாங்கணுனாவே அதை போய் பாலிஷ் பண்ண அரிசி வாங்காமல் எல்லார் வீட்லயும் நெல் போட்டு அந்த நெல்லை அறுவடை பண்ணி அந்த நெல்லை அரைச்சி தான் அரிசி சா அரிசி உருவாக்கி அதில் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுட்டு இருந்தாங்க அது பாரம்பரிய விவசாயத்தில் எல்லாமே வந்து செடி அவங்களா வீட்டில் செடி கொடி எல்லாம் வச்சு அதில் தக்காளி கத்திரிக்காய் காய்கறிகள் எல்லாம் எடுத்து அதில் சமைச்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தாங்க இப்போ என்னன்னா இப்போ வந்து என்னாச்சுனா விவசாயி விவசாயிக்கிட்டருந்து வர பா செடி பழம் எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக அதை பதப்படுத்தி வச்சு மனுஷங்களுக்கு நோயை உண்டாக்குறாங்க அதுவும் இல்லாமல் பதப்படுத்துனதை சாப்பிட சாப்பிட மனுஷனுக்கு நிறையா முன்னே பாரம்பரிய விவசாயமாக இருக்கும்போது வராத வியாதி எல்லாமே புதுசு புதுசாக வியாதி கண்டுபிடிச்சு அதுக்கு ம மருந்து கண்டுபிடிச்சுட்டுருக்காங்க பாரம்பரியம் உள்ள விவசாயமாக நேச்சுரலாக எந்த உரமும் எதுவுமே போடாமல் விவசாயம் பண்ணப்போ மனிஷன் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தான் இப்போ காலப்போக்கில் விவசாயத்தை வந்து எதற்கெடுத்தாலும் ஒரு பூச்சி வந்துருச்சுனா கூட அதை இயற்கை மூலியம் அழிக்காமல் பூச்சி கொல்லி மருந்து கொல்லி இதெல்லாம் வாங்கி அடிச்சு அந்த உணவு பொருளையும் நச்சுபடுத்தி அதை சாப்பிட்டு உடம்புக்கும் கேடு மாதிரி உணவுக்கும் நோய் மா நோய் வந்து அதை கொண்டு போய் ஆஸ்பிட்டலில் லட்சம் லட்சமாக செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்போ விவசாயங்கிறது நேச்சுரலாக கிடைக்குறத வச்சு பண்ணாமல் ஆர்டிஃபிஷியல்லாக என்னன்ன உருவாக்க முடியுமோ உருவாக்கி மனுஷனுக்கு புது புது நோயும் உருவாக்கிட்டு இருக்காங்க இதை தான் விவசாயம் வந்து இப்போ காலப்போக்கில் போய்ட்டுருக்கு இன்னும் போகப் போக சாப்பாடுக்கு பதிலாக மாத்திரையும் சாப்பிட்ற மாதிரி கூட வந்துரும் வர வாய்ப்பு இருக்கு அப்படி தான் இப்போ போய்ட்டுருக்கு விவசாயிங்கள்கிட்ட எங்கேயாது ஒன்று தான் இப்போலாம் பார்க்க முடியுது